ஹலோ அக்கா ஆ அந்த நம்ம டூர் போகிறத பற்றி பேசியிருந்தோம்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து போலாம் ப்ளான் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் கேட்குறாங்கக்கா ஆமாம் எல்லார்கிட்டையும் இருக்கா என்னன்றது தெரியலேல அங்கே ஃபோன் பண்ணி கேட்கணும் யார் யார்கிட்ட இருக்குது இல்லைன்றது தெரிஞ்சால்தான அது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம அந்த டையத்துக்கு போக முடியும் ஆ ஆமாம் கேட்கணும் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்ளை பண்ணாதவங்களை பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வந்து அதுக்கான ப்ரூஃப்லாம் ஆதார் கார்டு ஃபோட்டோ ரெண்டு வோட்ரைடி பர்த் சர்ட்டிவிக்கேட்டு இதெல்லாம் கொண்டு வர சொல்லணும்க்கா ம் ஆமாம் இதெல்லாம் கொண்டு வந்தால்தான் அப்ளை பண்ண முடியும் ஆ அதுதான் என்னன்றத கேட்டுட்டுதானே எதுவும் செய்ய முடியும் எல்லார்கிட்டையும் கேட்கணும் ஃபோன் பண்ணி நீயும் நாலஞ்சு பேர்கிட்ட கேள் நம்ம க்ரூப்ல இருக்க நாலஞ்சு பேர்கிட்ட கேள் நானும் கேட்குறேன் கேட்டுட்டு என்னன்னு அப்ளை பண்ணிருவோம் ஆ சரிக்கா